மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்கில் மட்டும் இல்லாமல் நார்மலாகவே நம்ம வந்ட்டு ஒரு டைம் பாஸ் ஒரு டைம் பாஸ்க்காக நம்ம மொபைலை ஒரு டிவி டிவியில் வந்ட்டு சீரியல் பார்க்குறது எல்லாமே நம்ம டைம் பாஸ்க்காக பண்ணுறோன்னு நினச்சிகிட்டு நம்ம அதுலேயே வந்ட்டு மூழ்கி நம்மளோடய டைம் ஃபுல்லாகவே வந்ட்டு அதில் வந்ட்டு வேஸ்ட் ஆகுது ஸோ வந்ட்டு நம்ம அப்படி இல்லாமல் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிகில் இதுமாதிரி வந்ட்டு நிறையா ஃபெஸ் நிறையா ஃபெசிலிட்டி வந்து இருக்குது பார்க்கு தியேட்டரு நிறையா ஃபங்க்ஷன்ஸ்சு அந்த மாதிரி நிறையாவே நம்ம போய் அதில் போய் நம்ம வந்ட்டு அங்கே போயிப்பாங்க நம்ம வந்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக போயி இன்வால்வ் ஆகி அது அது மூலமாக வந்ட்டு நம்ம டைம் பாஸ் பண்ணுமே தவிர நம்ம மொபைலில் வந்ட்டு நம்ம மொபைலை பார்த்தோன்னா நம்ம கண்ணு வந்ட்டு பிரச்சினையாவும் நிறையா ஹெல்த் இஸ்யூ வந்ட்டு நம்ம நிறைய வரும் டிவி பார்க்குறதாலையும் மொபைல் பார்க்குறதாலயும் ஸோ நம்ம வந்ட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம டைம் பாஸ் கொஞ்சம் ரிலேக்ஸ் ஆகுறதுக்கு நம்ம அத மொபைலை யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணனுமே தவிர மற்றபடி வேறு எதுக்கும் நம்மளுடைய ஃபுல் டைம் ஜாபாவோ மொபைல் யூஸ் பண்ணுறது இருக்கற கூடாது ஸோ வந்ட்டு மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்கில் வந்ட்டு பூங்கா பார்க்ஸ் இங்கே நிறையாவே இருக்குது தியேட்டர்ஸ் இருக்குது நம்ம போர் அடிக்கிறப்ப நம்ம போய் ஒரு ஒரு மூவி நம்ம நல்ல மூவி போயிட்டு பார்த்துட்டு வரலாம் நிறையா பார்க் நம்ம கொஞ்சம் டென்ஷனாகவோ ஒரு இதாகவோ இருக்கிறப்ப நம்ம பார்க்கில் போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஒரு ஹாஃபனவர் கிட்டே கொஞ்சம் உட்காந்துருந்தாலே நமக்கு வந்ட்டு அங்கே உள்ளே இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து நம்மளுடைய மைண்ட் வந்ட்டு கொஞ்சம் ரிலேக்ஸ்சாகவும் ஸோ நம்ம அப்படி தான் டைம் பாஸ் பண்ணுமே தவிர மற்றபடி இந்த மொபைல் வச்சுக்கிட்டு கேம் விளையாடுறது அந்த மாதிரினா கொஞ்சம் இருக்கவே இருக்கற கூடாது அந்த டிஸ்ட்ரிக்கில் வந்ட்டு நிறையா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நல்ல பிளேஸ்சாக வந்ட்டு இருக்குது